கிராமப்புறங்களில் வந்து தொழில் தொடங்குணுன்னா முதலில் வந்துவிட்டு தொழில் முனைவோர்கள் வந்து கிராமப்புறங்களில் வந்து அவங்க வந்து வர தொடங்கணும் வந்து நகரங்கள்லேயே அனைத்து கம்பெனிகளையும் உருவாக்குவதை விட கிராமப்புறங்களில் வேலையற்ற இளைஞர்கள் நிறைய இருக்காங்க அங்கே வந்து கிராமத்துக்கு வந்து அங்க அவங்க வந்து இடம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க தொழில் தொடங்கும்போது கிராமப்புற மக்கள் வந்து என்ன சவால்கள்ன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து படிப்பு வசதிகள் செஞ்சு கொடுக்க வேண்டும் வணிகங்களில் ஆதரிக்க வந்து நிறைய அதான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் உருவாக்குவதை அதாவது கம்பெனிகளை உருவாக்குவதை விட இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இப்போ சென்னைங்கிற இடத்துல எல்லா கம்பெனியும் உருவாக்குவதை விட அனைத்து சேலம் தருமபுரி இந்த மாதிரி கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லா இடத்துலியுமே வந்து கம்பெனி உருவாக்க வந்து எல்லாரும் முன்வர வேண்டும் அவங்களுக்கு தேவையான இளைஞர்களுக்கு படிக்கும் இளைஞர்களுக்கு தேவையான நிதி உதவிகள் செய்ய வேண்டும் கம்பெனியில் இருந்தாலும் சரி இல்லை அரசு கொடுத்தாலும் சரி படிப்பதற்கு தேவையான வசதிகளை செய்து தரவேண்டும் கட்டமைப்பு வசதிகளை கொஞ்சம் எடுத்து கொடுக்கவேண்டும் இன்னும் என்னென்னா அவங்களுக்கு படிப்பதற்கு தேவையான செலவுகளை குறைக்க வேண்டும் வணிகங்களை ஆதரிக்க வந்து சிறு குறு தொழில்களுக்கு வந்து நிதியுதவி வந்து பேங்கில் இருந்தும் மற்றபடி வந்து அனைத்து இப்போ மாநில அரசுகளில் உள்ளக்கூடிய பேங்க்ஸ் அண்டு இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதில் இருக்கக்கூடிய இது எல்லாத்துலையுமே வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய முன்வர வேண்டும் அது தான் ரொம்ப சரியாக இருக்கும் தொழில் தொடங்குவதற்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யறத்துக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா வசதிகளும் செஞ்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வந்து இயல்பாகவே வந்து ரொம்ப கடினமான சூல்நிலையில் இருந்து படிச்சிட்டு வராங்க அவங்களுக்கு இந்த எல்லா வசதிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதில் இன்னும் இன்னொன்று என்னான்னா அவங்களுக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ கம்பெனியிலேருந்து வர்றவங்க அனைத்து துறைகளுக்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுக்க அவங்க வந்து அந்த கிராமப்புறங்களை பார்க்க வேண்டும் அங்கு வந்து கணக்கெடுக்க வேண்டும் படித்தவர்களை கணக்கெடுக்க வேண்டும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதை வந்து அலசி ஆராய வேண்டும் இதெல்லாம் பண்ணாங்கன்னா தொழில் தொடங்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும்